நான் இப்போ என்னோடய ஸ்கூல் லைஃப்பை பற்றி ஷேர் பண்ணப்போகிறேன் என்னோடய ஸ்கூல் லைஃப் பார்த்திங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு டூ ஃபிஃப்த் வரையிலும் பார்த்திங்கன்னா ஒரே ஸ்கூல் தான் ஸோ ஃபிரெண்ட்ஸ் அப்படியே பியூட்டிஃபுல்லான ஃப்ரெண்ட்ஸ் ஆக்ஸ்ஃபோர்டுன்னு கோட்டேஜ் நர்சரி அன் ப்ரைமரி ஸ்கூல் அது இங்கே திருவாரூரில் தான் இருக்குது ஸோ ஃபிரெண்ட்ஸ் எல்லோருமே அப்படியே டோட்டலாக ஃபிஃப்த் வரையிலையும் உள்ளவங்கள் சிக்ஸ்த்துக்கு அப்படியே டோட்டலாக தி மெரிட் ஸ்கூல்ன்னு இங்கே சேந்தமங்கலத்தில் அப்படியே வந்துட்டாங்க ஸோ சிக்ஸ்துலேருந்து ட்வல்த்து அப்படியே ஜாயின் பண்ணதினால ஸோ ஃபிரெண்ட்ஸ் எல்லோருமே சிக்ஸ்த்துலேர்ந்து ட்வல்த்து வரையிலும் ஒரே ஃபிரெண்ட்ஸ் ஒரே ஸ்கூலு ஸோ ஜாலியாக இருக்கும் ஒரே ஸ்டாஃப்பெல்லாம் யாரும் மாறவே இல்லை ஸோ ஆறாவதுலேருந்து பன்னரெண்டாவது வரையிலுமே ஒரே ஸ்டாஃப்பு தமிழ் இங்க்லிஷ் மேக்ஸ்ஸு சயன்ஸ் சோசியல் ஸோ ஹச்எம் வரையிலும் ஒரே ஸ்டாஃப் ஸோ ஸ்போர்ட்ஸ்லாம் நிறையா கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ ஃபிரெண்ட்ஸ் கூட வெளியில போவது பிடி பீரியட் நிறையா வெளியில போவது ஈவென்ட்லெலாம் நிறைய கலந்துக்கிறது ஸோ இந்த மாரி ஃபிரெண்ட்ஸ் கிடைக்குறதெல்லாம் எனக்கு கொஞ்சம் ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ ஸ்கூல் லைஃப் பார்த்திங்கன்னா ரொம்ப பெட்டராகவே இருந்தது ஆன்வல் டே செலிப்ரேஷன் ஸோ எங்கள் மேடம் கூட ஃபங்ஷன் ஸோ அதெலாம் ரொம்ப எக்ஸட்ராடினரியாக நாங்கள் ஃபீல் பண்ணுவோம் இந்த லைஃப்பெலாம் இப்போ அமையுமா என்னன்னே எங்களுக்கு தெரியலை அந்த ஸ்கூல் லைஃப் மூமென்ட்லாம் இன்னும் நெனச்சு பார்க்கறப்ப இப்போ சொல்றப்போயே எனக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஃபீலிங்க்னஸ் வருது நாங்கள் படிக்கிறப்போ எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு பத்துப்பேர் அந்த பத்து பேருமே நாங்கள் வந்து எப்பொழுதுமே ஒன்றாதான் இருப்போம் ஒன்றாதான் போவோம் எல்லாமே இங்கே லோக்கல் ஃபிரெண்ட்ஸ் தான் ஜாலியாக பேசுவாங்க ஜாலியாக போவாங்க ஸோ இப்போது வந்து எல்லோருமே ஆஃப்டர் ட்வல்த்துக்கப்புறம் எல்லோருமே பிரிஞ்சுட்டாங்க அந்த பிரிஞ்ச ஃபீலிங் வந்து எங்களுக்கு ஒரு எப்படி சொல்வது ஒரு அனுபவத்தை கொடுத்தது எல்லோருமே பிரிஞ்சுட்டோமே அப்படின்ட்டு ஸோ ஒன்றா யாரும் காலேஜ் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் காலேஜில் சேர்ந்தாங்க அந்த ஸ்கூல் லைஃப்ங்கிறது முடிச்சுட்டு போறப்போ எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டு ட்வல்த்து முடித்தோம் பப்ளிக் எக்ஸாம் எழுதினோம் பிரிஞ்சுட்டோம் ஸோ அந்த பிரிஞ்ச கேப் வந்து ஸ்டாஃப்புக்கும் சரி எங்கள் ஸ்டுடண்ஸுக்கும் சரி ரொம்ப ஒரு மன வருத்தம் இல்லாமல் அதை எப்படி சொல்வது எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஃபீலிங்கை கொடுத்தது ஷேர் பண்ணமுடியாதது அது இப்போயும் நினைவூட்டுறதுபடி இருக்குது இப்போ போனாலும் அந்த ஸ்கூலுக்கு எங்களுக்கு ஒரு மரியாதை இருக்குது ரெஸ்பெக்ட் இருக்குது ஸோ அதே ஹெச்எம் தான் இப்போயும் இருக்காங்க ஸோ அந்த ஹெச்எம்மாக நான் பார்க்குறப்ப ரொம்ப ரெஸ்பெக்ட்டாக ஸோ மரியாதை கொடுப்பாங்க நாங்களும் அவர்களுக்கு மரியாதை கொடுப்போம் இந்த ஸ்கூலை சொன்னோமுன்னால் சொல்லிகிட்டே இருக்கலாம் டேரக்டர்ஸ்லாம் சூப்பராக இருப்பாங்க நல்லா பேசுவாங்க நல்ல கம்யூனிகேஷன் பண்ணுவாங்க நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ ஃபிரெண்ட்ஸும் பார்த்திங்கன்னா எல்லோருமே கோல்டன் ஃபிரெண்ட்ஸாக இருப்பாங்க ஸோ விட்டுக்கொடுத்து போவாங்க எந்த ஒரு சண்டையும் இருக்காது எந்த ஒரு ஈகோ இருக்காது ஸோ ஃபிரெண்ட்ஸ்னாலே காம்ப்படேஷன் இருக்கும்பாங்க அந்த காம்ப்படேஷன் எதுவும் இருக்காது ஸ்டடிஸில் காம்பெடிஷன் இருக்குதுன்னுவாங்க எல்லோருக்கும் எதுவுமே இருக்காது ஸோ எல்லோரும் படித்தா நாங்களும் படிப்போம் அப்படின்ட்டு அந்த ஒரு எப்படி சொல்வது அந்த ஒரு ஃபிரெண்ட்ஷிப் அந்த இது இருக்கும் பியூட்டிஃபுல்லான ஃபிரெண்ட்ஸ் ஸோ கேர்ள்ஸ் கேர்ள் ஃபிரெண்ட்டுமே கூட இருந்தாங்க ஸோ அவங்கெல்லாம் எங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டியாக இருந்தாங்க ஸோ இப்படி பண்ணு அப்படி பண்ணு நல்ல ஒரு மோட்டிவேட் பண்ணிணாங்க ஸோ ஒரு தோழியா இருந்தாங்க சிஸ்டர் டைப்பில் எல்லோருமே பழகுனாங்க நிறைய விஷியங்களெல்லாம் ஷேர் பண்ணிணாங்க வீட்லேருந்து சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு வருவாங்க ஷேர் பண்ணிதான் சாப்பிடுறது ஒன்றா உக்காறது டூரெலாம் போனோம் டூரெலாம் போனப்போ சரியாக என்ஜாய் பண்ணிணோம் டூரெலாம் இங்கே ஊட்டி கொடைக்கானல் ஹில் ஸ்டேஷன் தான் போய்விட்டு வந்தோம் ஸோ அதெல்லாம் எக்ஸ்ட்ராடினரி மூவ்மெண்டெலாம் இருந்தது சொல்லணுன்னா இன்னும் நிறைய சொல்லிகிட்டே போகலாம் ஓகே தேங்க்யூ